முகேஷ் அம்மாங்களா ஆ நான் முகேஸ்ஸோடய க்ளாஸ் மிஸ் பேசுகிறேங்கம்மா ஆ ஆ தம்பியோடய குவார்ட்டலி பேப்பர்ஸ் பார்த்தீங்களா மார்க்ஸ் எல்லாம் ஓகே எப்படிங்க எடுத்துருக்கிறான் ஆமாம் இல்லை மற்ற சப்ஜெக்ட்டில் ஓகே மேக்ஸ் மட்டுந்தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிணான்னா வந்துடலாம் இப்போ ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்குறான் ஓகே ஓகே வந்தோடன்ன ஃபோன் எடுத்துருவான்னா ஸ்கூல் விட்டு வந்தோடன்னே ஃபோன் எடுத்துருவான்னா ஓ அப்படியா ஓகே இப்போ ஃபோனு ஹோம் ஒர்க் எப்போம்மா பண்ண ஆரம்பிப்பான் ஸ்கூல் விட்டு வந்தொடன்னா வீட்டில்

ஓகே ஓகே சரி நாங்கள் இப்போ கேர் எடுக்கிறோம் நீங்கள் திட்ட வேண்டாம் ஃபோனில் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க விளாடட்டும் வெளியில் போய் அவுட்டர் கேம் ஓகே தான் ஆனால் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே ஓகேம்மா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்குகிறோம் இப்போ தான் ஆரம்பத்தில் நல்ல மார்க் எடுத்துட்டுருந்தான் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த எக்ஸாம்மு க்ளாஸ் டெஸ்ட்டல்லாம் கொஞ்சம் மார்க்கு குறைய ஆரம்பிச்சிருக்குது சரி ஆரம்பத்துலயே கூப்பிட்டு சொல்லிடணும் இல்லைங்க ஓகேம்மா அது தனி ஓகேங்கம்மா பிரச்சின இல்லை ஓகே ஓகே நாங்கள் சொல்கிறோம் ஸோ மிஸ்ஸா இருக்கிற நாங்கள் இப்போ அதுதான் இந்தமாதிரி மார்க் கம்மியா இருக்க கூடிய பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் க்ளா ஸ்கூல் டைம் ஓவரானதுக்கப்புறம் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்பெஷல் க்ளாஸ் வைக்கிறோம் எந்த சப்ஜெக்ட்டில் வந்து மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் ஸ்பெஷலா க்ளாஸ் வைக்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் தம்பியை நீங்கள் விட்டிங்கன்னா அதில் இம்ப்ரூவ் பண்ணிடலாங்க கண்டிப்பாக அவனை அந்த க்ளாஸ் அட்டென்ட் பண்ண வையுங்க இல்லை ஸ்கூல் வந்து எப்போவும் டைம் விடுற மாதிரி வேன் எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸ்பெஷல் க்ளாஸ் வெச்ச ப வைக்கிற பசங்களுக்கு பேரெண்ட்டு தான் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு இன்னும் பல டைம் இருக்குது இல்லை நீங்கள் வாங்க ஆ வீட்டில் அவங்க அப்பாகிட்ட சொல்லுங்கள் ஓகேங்களா ஆ அது பையனை வந்து அவனை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறமாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் சொல்லிடுங்க ஆ கம்மிங் மண்டேலருந்து க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பையனை கண்டிப்பாக ஆப்சென்ட் ஆகாமல் அனுப்பி விட்ருங்க கொஞ்சம் வீடலேயும் கொஞ்சம் பாருங்க நாங்களும் பார்த்துக்குறோம் ஓகேங்களாம்மா ஓகேம்மா ஓகேம்மா தேங்க் யூ